இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி வந்து முன்னவிட இப்போ நல்லாவே போயிட்டு இருக்குது இப்போ மருத்துவ துறைலி ப மருத்துவ மருத்துவ துறையில் டெக்னல் டெக்னாலஜி ஃபில்டில் இப்போ பேங்கில் எல்லா இதலேயு போயிண்ட்டு இருக்குது மருத்துவ துறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பரேஷனல்லா வந்து முன்னேல்லா கையில் பண்ணுவாங்க நிறைய இதுவா தேவைப்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுல்லா கஷ்டமாக இருந்தது அய்யோ என்னமோ ஆப்பரேஷன்னோ என்னவோ நினச்சிட்டு இருந்தோ இப்போலே இதுலே அது வ்ஹோ ஹோல் மாதிரி போட்டு அது மூலிமா ஆப்பரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க லேசர் முறையிலியோ அஞ்யோ அந்தமாதிரி ஏதோ பண்ணிவிட்டு பண்ணிவிட்டுறாங்க அப்புறோம் கட்டில்லாம் இருந்ததுன்னா அதுவே லேசர் அதுவே லேசர் முறையில் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க இப்போ ஒரு என்னாவரு நம்மளுக்கு உடம்பில் ஏதோ பிரச்சினன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களோ அந்த ஒரு ஃபீலிங் எதுவுமே இல்லை அதுக்கு காரணமான வந்து நம்ம பொருளாதாரம் தான் அப்புறோம் பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முதல்லா நம்ம மனுசங்க பண்ணுற மாதிரியே இருக்குது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மிஷினே பண்ணிடுது எந்த பிரச்சினையும் இல்லை ஏஐ டூல்ஸ்னா ஏஐ டூல்ஸ் வேறு வந்திடுச்சு அதனால எந்த பிரச்சினையும் இல்லை எல்லாமே பொருளாதார வளர்ச்சிதான் இதுக்கு காரணம் பேங்க் மாதிரி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பதிவு பண்ணுணாலும் மற்ற பேங்கில் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல்லாக ஆகிடுச்சி எதுக்கு இருந்தாலும் கூகுள் பே பண்ணிடுவோ டிஜிட்டல் டிஜிட்டல் பேமென்ட் வந்ததுனால் தான் எங்களுக்கு எல்லாமே இங்கே நல்லாவே இருக்குது இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து எப்போயுமே எங்கள் நல்லாதாக இருக்குது மணி பே மணி டிஜிட்டல் வந்து எங்களுக்கு எப்போயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதோ பேங்கில் ஸ்டேட்மென்ட் எடுக்குனாலு ஏதா இருந்தாலும் நாங்கள் போய் கஷ்ட்ட படுனு கியூவில் நின்றுட்டு கஷ்ட பட்டுண்ட்டு இருக்கோ இப்போ எதுக்கா இருந்தாலும் கியூஆர் கோடு வந்திடுச்சு ஸோ அதனால இந்திய பொருளாதார வளர்ச்சி அடஞ்சு இருக்குதுனு உதவியாக இருக்குது